ஹலோ சார் ஆ சார் சூப்பர் சூப்பர் மார்க்கெட்டு தானே சார் ஆ சார் எனக்கு ஈவினிங் பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு எனக்கு பல்க்காக வந்து குட்டே பிஸ்கெட் வேணும் ஆ ஓகே சார் ஒரு ஒரு பீஸ் எவ்வளோ சார் வரும் ஆ ஓகே ஆ ஓகே சார் எனக்கு வந்து ஒரு டஸன்னாகதான் சார் வேணும் ஆ அப்புறம் கேக்லாம் அவைலபிலிட்டி இருக்கா சார் கேக்கு அந்த கார்ட்டூன் பொம்மைகள் அந்தமாதிரி எதாவது ஆமாம் சார் ஆமாம் சார் ஓகே

ஓகே ஓகே சார் உங்கள்ட ஆன்லைன் டெலிவரி இருக்கா சார் அது ஃப்ரீ டெலிவரியா இல்லை அமௌண்ட் பே பண்ணணுமா சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சார் எனக்கு சிக்ஸ் ஓ க்ளாக் மேலே வேணும் சார் எனக்கு ஆமாம் ஆமாம் எனக்கு அது இல்லாம இன்னும் ஒரு ஒன் கேஜி வந்து ப்ளாக் ஃபாரஸ்ட் கேக் வேணும் எனக்கு எக் எக்கே போட்ருங்க சார் எக்கு எவ்வளோ சார் வருது ஆ டிசைன் நீங்கள் ஹார்ட் ஷேப்பில் போட்ருங்க சார் எனக்கு ஆமாம் சார் ப்ளாக் கலர்தான் சார் ப்ளாக் கலர்தான் ஆமாம் நேம் வந்து கற்பகநாதன் போட்டுக்கோங்க மேலே ம் ஆ ஒ ஓகே சார்

ஆமாம் சார் அது வேணும் அப்புறம் பலூன்ஸ் கொஞ்சம் வேணும் கேண்டில் கிரே கலரில் இருக்குமா கிரே ரோஸ் கலர்லாம் கொடுத்துருங்க ஓகே சார் இது இதெல்லாம் போட்டுவிட்டு எனக்கு எவ்வளோ பில் வருதுன்னு சொல்லி சொல்லுங்கள் சார் நான் உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்பெர் பண்ணிவிட்றேன் அமௌண்டை ஆமாம் ஆமாம் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் ஆ நான் பே பண்ணிட்றேன் சார் பே பண்ணிவிட்றேன் சார் இந்த நம்பர்க்கே பே பண்ணிறட்டுமா ஜிபேவில சென்ட் பண்ணிறட்டுமா சரிங்க சார் ஓகே சார் தேங்க் யூ ஆ ஓகே ஆ ஓகே